இந்தியாவில் நிறைய இந்தியாவில் நிறைய பிரபலமான நடன வடிவங்கள் இருக்குது இதை வந்து நிறைய இடத்துல சிலைகள்லாம் செதுக்கி வச்சுருக்காங்க மகாபலிபுரம் போனீங்கன்னால் அந்த காலத்தில் வாழ்ந்த ம மக்களுடைய மன்னருடைய ஆட்சியிலே இருந்தக்கூடிய நடன வடிவங்கள்லாம் அதில் அங்கே சிலையாக செதுக்கி வச்சுருக்காங்க அதை பார்க்கலாம் இப்போ நவீன காலத்தில் வந்து நடன வடிவங்கள் எல்லாமே நிறைய விதவிதமாக வந்துருச்சு இப்போ நம்ம இந்தியாலையே இந்தியாவில் எடுத்துக்கிட்டோமுன்னால் குச்சிப்புடி கதகளி இந்தமாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்குமே நிறைய நடனங்கள் உள்ளது எல்லாமே பாரம்பரியமான நடனங்கள் நிறையா வகையான நடனங்கள் இருக்குது இந்த நடன வடிவங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட ஒன்று தொடர்புடையதாதான் இருக்கும் முக்கியமா சொல்லணுன்னா கர்நாடக கர்நாடகா இசைன்னு சொல்லுவாங்க அதில் ஆடக்கூடிய நடனம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நடராஜர் நடராஜரின்னுடைய நடராஜர்தான் அந்த நடன க கலைக்கு ஆசான்னு சொல்லுவாங்க அந்த அது வந்து உ அந்த நடனத்துனால் உடல் வந்து உடலினுடைய பாகங்கள் எல்லாமே அசைகிறதுனால அந்த உடலுக்கு தேவையான புத்துணர்ச்சி கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் நோய் வராம தடுக்கிறதுக்கான விஷயங்களும் இந்த நடனங்களு புரிகிறதுனால கிடைக்கும் அதனால் இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இந்தியாவில் கருதப்படுது இந்த பரதநாட்டியம் அப்படின்றது இதை தவிர கேரளாவில் குச்சிப்புடி கதகளி இந்த மாதிரி எல்லாம் இருக்குது நிறைய நடன வடிவங்கள் இருக்குது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான நடன வடிவங்கள் உள் உள்ளது நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பாரம்பரிய நடனம் இது வந்து கிராமிய கலைன்னு சொல்லுவாங்க அந்த கிராமிய கலைகளில் வந்து எல்லாமே வந்து பழமையா ரொம்ப பழமையான நடனங்கள் எல்லாமே உண்டு இப்போது இப்போ நாகரீக இசை வளர்ந்ததுக்கப்பறமா அதில் நிறைய பிரபலங்கள்லாம் இருக்கிறாங்க நம்ம இந்தியாவில் சொல்லணுன்னா இந்த பிரபுதேவா இந்தமாதிரி நடன கலைஞர்கள் இருக்காங்க அதுக்கப்பறம் லாரென்ஸ்ஸு இது நம்ம இவங்கெள்லாம் நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸ்ஸான ஆளுங்க